ஆ ஹலோ காமாட்சி ரெஸ்டாரண்டா என் பேர் ரம்யா நான் நாகப்பட்டினத்துலேந்து பேசுகிறேன் இங்கேலாம் ரொம்ப மழையாக ம மழை பெய்யுது கொஞ்சம் வீட்டிலலாம் வீட்டிலலாம் வெளியில எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க வெளியிலே போக முடியாததால தான் உங்கள்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்குறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா மழையா இருக்கிறதுனால தான் கேட்குறேன் ஒரு பன்னெண்டே முக்காலுக்குலாம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படி முடியும்னால் கொஞ்சம் பைக் கா பைக் மட்டும்தான் இங்கேலாம் வரும்னு சொல்லு சொல்கிறாங்க வேற எதுவும் வாகனம்லாம் வராதான் அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஃபுல் சாப்பாடு வேணும் வெளியில போக முடியாது அதனால தான் கேட்குறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூண்ணா